அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் பாசிட்டிவான எக்ஸ்பிரியன்ஸுன்னால் நிறைய இருக்குது நெகட்டிவோட பாசிட்டிவ் நிறைய இருக்குது ஏனால் ப்ராடக்ட் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கக்கூடாதுன்றதுலாம் தாண்டி ப்ரைஸ் நம்மளை அஃபர்டபுளாக இருக்கணும் நமக்கு அது எப்படி யு கேட்டிங்கன்னால் மாலில் வச்சி மாலில் போய் எதோ ஷாப்பில் போய் ஒரு ஷர்ட் வாங்குகிறோம் ஒரு எதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னும்போது அவங்கள வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜாக இருக்கட்டும் இல்லை அந்த அந்த அந்த ஷாப் இருக்கிறதுக்கான ரெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அதுக்காகவே அந்த க்ளாத் பா அந்த ப்ராடக்ட்டை விட அந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் பட் என்னென்னால் பட் தென் நாட் த சேம் லைக் திஸ் எதில் அப்படின்னா ஆன்லைனில் ஆன்லைனில் அப்படி கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது ப்ராடக்ட் தவிர்த்து அந்த ஆன்லைன் ப்ளாட்ஃபார்மில் தவிர்த்து அதனால அவங்க அந்த உள்ளபடியே அந்த ரேட்டை வந்து கொடுப்பாங்க அந்த ரேட்டை போடுவாங்க பட் இதில் அப்படி கிடையாது அதனால் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் நம்ம ர ஈஸியாக நம்ம வந் முடித்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அது மாதிரி தான் குவாலிட்டியாகவும் இருக்கும் ரொம்ப குவாலிட்டி மோசம் ஆன்லைனில் வாங்கக்கூடாது ஏமாற்றுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது எதாச்சும் ஒன்று ரெண்டு இப்படி வந்துருக்கலாம் நல்ல எனக்கே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷர்ட்லாம் வந்துச்சு நல்லா அருமையாக இருந்துச்சு ஃபிட்டாக இருந்துச்சு கரெக்ட்டாக இருந்துச்சு அதை வந்து வெளியில் போகும்போது ஒரு குட் லுக் அவுட்ஃபிட் வந்து குட் லுக் குட் லுக்காக காட்டினுச்சு எல்லோருக்குமே எங்கே வாங்கின எங்கே வாங்கினன்ட்டு எல்லோரும் கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆனால் எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னால் நம்மளோட சைஸில் இருக்கணும் இருக்கணும் தேடுகிற அளவுக்கே ஒரு ஷர்ட்ஸ்லாம் இருந்துருக்குது இந்த ஷர்ட் செம்மையாக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது க்ளாத் நல்லா இருக்கும் போல இருக்குது ஆனால் இது நம்ம சைஸுக்கு வந்துரு கரெக்ட்டாக இருக்குமா அப்படின்னு தேடுகிற அளவுக்கு என்ன இருக்குன்னால் எனக்கு அந்த அளவுக்கு ஆவல் இருக்கும் அந்த அளவுக்கு தேடல் இருக்கும் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தேடல் இருந்துச்சு ஸோ அதனால் நல்ல ஷர்ட் நான் எடுத்திருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கொஸ்டீன்